சார் நாங்கள் எங் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்ஷனு எங்கள் ப்ரதர்க்கு மேரேஜு அதனால் ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் லிட்டரு தண்ணி வேணும் வாட்ரு கேனு ஆமாம் வீட்டுக்கு வந்து ஒரு ஆயிரம் லிட் ஆயிரம் லிட்ரு கேனு மண்டபத்துக்கு ஒரு ஆயிரம் லிட்ரு கேனு வேணும் எங்களுக்கு இல்லை இல்லை எங்கள் ஃபிரெண்ட் தான் சொன்னாங்க இது மாதிரி உங்கள்கிட்ட தண்ணி நல்லா இருக்கு ரேட்டும் குறச்சு கொடுக்குறாங்க டோர் டெலிவரி பண்ணிறாங்க ஃப்ரீயாகவே அப்படினு சொல்லி சொன்னாங்க அதனால தான் அப்புறோ எல்லார்ட்டையும் கேட்டு உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன் எங்கள் ஃபிரெண்ட் என் ஃபிரெண்டு வந்து நித்தியான்னு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க ப்ரத்தர் மெரேஜ்ஜுக்கு கூட நீங்கள் தான் வாட்டரு சப்ளை பண்ணன்ம்னு சொன்னங்க அதனால ம்

இல்லை இல்லை குறச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு மூண்ருவாய்க்கு இது பண்ணி கொடுங்களேன்

ஆ ம் சரி பண்ணிவிடுங்க ஆ அதிகமாக கேட்குறோம் அப்புறம் எங்களுக்கு குறச்சு தர மாட்டிங்ளா நீங்கள்

ஆ ம் ம் ம் ம் சரி சரிங்க சரிங்க எங்களுக்கு வந்து ஃப்ரைடே வேணுங்க ஃப்ரைடே ஆ டுவென்டி சிக்ஸ்த்து வேணும் எங்களுக்கு ஆ அ ஆமாம் ஆமாம் டுவென்டி சிக்ஸ்த்து வியாழக்கிழமை நைட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு ஆயிரம் லிட்ரூ இறக்கி விட்டுருங்க நாங்கள் உனக்கு அட்ரெஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன் நாங்கள் ஃபோனில் அட்ரெஸ் வந்து இங்கே விழு விருதாச்சலம் பக்கத்தில் சரிங்களா விருதாச்சலத்துலையே ஆ ஆ நான் சொல்லுறேன் நீங்கள் வாங்க விருதாச்சலத்தில் ப அப்படியே அங்கே மெயின்லையே தான் இருக்கு வீடு அங்கே வந்து நாங்கள் ஆ இல்லை ஒம்பது மணி இல்லை கொஞ்ச சிக்கிரமே இறக்கி விட்டுருங்க ஒரு ஏழு மணிக்கு ஏன்னா ரிலேவ்ட்டீஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்புறோ அவங்களுக்கு சாப்பாடுலாம் இப்பாடுலாம் ஒரு ஏழு மணி ஏழ்ரை இல்லை எட்டு மன்னிக்குள்ளே ஆ சப்ளை பண்ணி விட்டுருங்க அப்பறோ மண்டபத்துக்கு காலையிலயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அ அ ஆ இறக்கிறலாம் இறக்கிறலாம் அங்கே நாங்களும் இருப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் காலையிலையே வந்து இறக்கி வச்சுருங்க அமவுண்ட் அப்பையே நான் கொடுத்துறேன் கைலையே உங்கள்கிட்ட ஆ ஆம் ஆமாம் ஆமாம் நீங்கள் இறக்குநோனே உடனையே கைலையே நான் அமவுண்டு கொடுத்துறேன் அமவுண்டுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அ ஆ சரி பரவா இல் ம் ம் இல்லை இல்லை சப்ளையும் சரி தண்ணியும் சரி நல்லா இருக்கு அவங்க கரக்ட் கரக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ணிர்றாங்க அப்படினு சொல்லி உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க

ம் ம் ம் ஆ ஆ புரியுதுங்க புரியுதுங்க அதனால தான் அப்புறம் உங்கள்கிட்ட குவாலிட்டி இருக்குண்ட்டாங்க அதனால தான் அப்புறம் உங்களையே நாங்கள் உங்ககிட்டையே வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் சரி கரக்ட் டைம்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க அமௌண்ட் அப்பையே ஆ ஆ இல்லை இல்லை இந்த ஆட்ரு கரெக்ட்டாக முடிச்சு கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த்து எங்கள் நாத்துனார் பொண்ணுக்கும் மேரேஜ் இருக்கு அதுக்கும் அப்புறம் உங்களையே நாங்கள் டெலிவரிக்கு கூப்பிடுவோம் நீங்களே சப்ளை பண்ணலாம் ஆ ஓகே அ ஆ சரி கரக்ட் டைம்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க ஆ ஓகே தேங்க் யூ சார் ம்